எங்கள் வீட்டில் வந்து பொதுவாக எனக்குச் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் தெரியாது அதனால முன்னாடி சின்ன பிள்ளைலலாம் எங்கள் அம்மா எதாவது செஞ்சாங்கன்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் காய் வெட்டி தரது வெங்காயம் உரித்து தரது மாவு அரைச்சி தரது இந்தமாதிரி இதை சின்னச் சின்ன ஹெல்ப் பண்ணுவேன் ஆனால் அதை எனக்கு செய்கிறதுக்கு ஆசை எதை எதை எப்படி செய்யணும் எந்த அளவு போடணும் இந்த மாரிலாம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ஒன்று ஒன்றா எனக்கு சொல்லி தருவாங்க அதுலேருந்து இப்போ மோஸ்லி எங்கள் அம்மாவுக்கு ஏதா உடம்பு முடியல அப்படினா நான் தான் சமைப்பேன் இல்லைனாலும் நான் தான் சமைப்பேன் அது வந்து எனக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்குது நல்ல ஒரு என்டர்டைமன்ட்டாக இருக்குது அது ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது அப்புறம் இந்த கரெக்ஷன் பண்ணணும் அந்த கரெக்ஷன் பண்ணணும் அந்தமாதிரி எங்கள் அம்மா சொல்வாங்க அதுக்குப்புறம் உப்பு இதலா கொஞ்சம் சரி பார்ப்பாங்க இந்தளவுக்குப் போடலாம் அந்தளவுக்குப் போடலாம் இப்போ ஒரு பொரியல் வச்சேன்னா அதில் வந்து அதி திட்டமான உப்பு போட்டாலும் தண்ணி போடும்போது அது வந்து அப்படியே தண்ணிலாம் அதில் இருக்கிற தண்ணிலாம் வற்றி அதில் தான் இருக்கும் அதனால உப்பு கரிக்கும் அதனால பொரியலில் எப்போதுமே கொஞ்சம் உப்பு போட்டு கம்மியாக போட்டாதான் அது வந்து திட்டமாக தெரியும் அப்படினு சொல்வாங்க அதுமாதிரி நிறைய கொஞ்சம் சொல்லி தருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கங்களலாம் சொல்லி தருவாங்க அதெலாம் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது